விவசாயிகளின் உழைப்பு வந்து இடைத்தரகர்களால் பெரிதும் சுரண்டப்படுகிறது விவசாயிகள் நேரடியாக அரசு நடத்தும் இடத்திற்கு நெல் மூட்டையை எடுத்துகிட்டு போய்விட்டு அங்கே விற்பனை செஞ்சாங்க அப்படின்னா ஒரு மூட்டைக்கு ஆயிரம் ரூபாயில இருந்து ஆயிரத்து இரநூறுவா நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க பெரும்பாலும் விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகணும் அங்கே போய்விட்டு விற்பனை செய்யணுனா குறைந்த பட்சம் இரண்டு நாட்கள் அங்கே வேலை வந்து மெனக்கெடும் அதனால் நம்முளுடைய டெய்லி ஒர்க்கை பார்க்க முடியாத பட்சதுக்கு வருவோம் அப்படின் சொல்லிட்டு இடைத்தரகர்களெலாம் கூப்பிட்டு அதே மூட்டையை அறநூறுரூவா இல்லை எழ்நூறுரூபாய்க்கு விற்பனை செய்கிறாங்க அந்த மூட்டைகளை எடுத்துகிட்டு போய்விட்டு விற்பனையாளர் அரசு நடத்தும் விற்பனை நிலையத்தில் விற்று நிறைய லாபம் சம்பாதிக்கிறாங்க